இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கனா கவர்மெண்ட் வந்து மகளிருக்கு நிறைய உதவி செய்கிறாங்க பார்த்தீங்கனா கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீயாக போகலாம் பெண்களுக்கு அப்றம் மகளிருக்கு வந்து ஆயரரூவா மாதத் தொகை கொடுக்குறாங்க அப்புறம் மகளிர் குழுவில் வந்து லோன் வேணும் அப்படின்னு இது மாதிரி கடை வைக்கிறேன் நான் எதுனா பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது அவங்க எங்களுக்கு லோன் தர்றாங்க அதை வைச்சி நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அதுக்கு அப்றம் இந்த ரோடு போடுறது பார்த்தீங்கனாக்கா பயிர் வைக்கிற எடம் வீடுங்க இருக்கிற இடத்துல வந்து பைபாஸ் ரோடுலாம் போடுறாங்க அது நல்ல விஷயந்தான் இருந்தாலும் மற்றவங்களுக்கு அவங்க வீடு இல்லை நிலம் இல்லை அப்படின்னும் போது கஷ்டமான விஷயமா இருக்குது அது போடுறது நல்லது தான் ஆஃபீஸ் வந்து தாலுக்கா ஆஃபீஸு இந்த பட்டாலாம் எழுதுறது ரேஷன் கார்டு தேவைன்னா போய் பிடிக்கிறாங்க ஆதார் கார்டு வேணும்னா போய் பிடிக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு வந்து வருமானம் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இதெல்லாம் தேவைப்படும்போது போய் எடுக்கிறாங்க அந்தமாதிரி எங்களுக்கு இங்கே பக்கத்தில் ஆஃபீஸுங்கள்லாம் நிறைய இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை